பைக் ரைடிங் எனக்கு பைக்கில் ரொம்ப தூரம் போகிறதுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் என் கிட்டே ஆர்ஈ இருக்குது கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி அதில் எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப தூரம் பிடிக்கும் ரொம்ப தூரம் போகிறதுக்கு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணிணது கிடையாது இதுவரைக்கும் போனது கிடையாது பட் ஆனால் பக்கத்தில் இருக்க சுற்று வட்டாரங்கள் பக்கத்து ஊர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற ஊருகளுக்கெலாம் போயிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பைகில் போகிறதுக்குலாம் இப்போ நான் ரொம்ப தூரம் போகிறேன் இந்த சைடு கன்னியாகுமரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறேன் இல்லை டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகிறேன் அப்படினா நான் வந்து எனக்கு என்னென்ன தேவையாக இருக்கும் அப்படினா போகிறேனா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் ஸோ நம்மளுடைய எதிர்பாராமல் நடக்கிறதான் ஆக்ஸிடென்ட் ஸோ அதை ப்ரிக்காஷனாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக சேஃப்டி கியர்ஸ் ஜாக்கெட்டில் இருந்து நீ பேட் இந்த மாதிரியான சேஃப்டி கியர்ஸ் க்ளவுட்ஸ் ஷூஸ் இந்த மாதிரியான இதை எடுத்து வச்சுக்குவேன் அப்புறமேலுக்கு பயணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்புறம்

அப்புறம் இப்போ தொலைதூரம் போகிறோம் ரொம்ப தூரம் போகிறோம் அப்படினா எந்த நேரம் பெட்ரோல் வந்து மைலேஜ் பொறுத்துதான் இப்போ வண்டியைப் பொறுத்துதான் மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான என்னோட வண்டி பார்த்தீங்கனா ஒரு தேர்டி ஆவரேஜாக கொடுக்குது தேர்டிக்கு கீழே கொடுக்கும் இல்லை ட்வெண்டி எயிட் ட்வெண்டி எயிட் தேர்டி அந்த மாதிரிதான் கொடுக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெட்ரோல் பேங்க் வந்து பெட்ரோல் வந்து எந்நேரத்துக்கு கிடைக்குங்கிறது தெரியாது ஸோ ஒரு அடிஷ்னலாக ஒரு கேன் ஒன்று எடுத்துக்கணும் இது வந்து மேன்டேட்ரி லாங்க் ட்ரைவ் போகிறதுக்கு எல்லாம் மற்றபடி மத்ததுலாம் சேஃப்டியாக எல்லாமே இருக்கா வண்டி வந்து ரொம்ப பக்கா கண்டிஷன் நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் இது பண்ணணும் ஸோ தீஸ் ஆர் த திங்க்ஸ் வி கேவ் டு டூ ஒய்ல் டூ பை பைக்கிங்

முக்கியமாக தண்ணி கேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை எடுத்துகிட்டு போனால்தான் அது ரொம்ப முக்கியம் அப்புறமேக்கு மொபைல் மொபைல் சார்ஜர்ஸ் ஒரு பவர் பேங்க் அது ரொம்ப இம்பார்டெண்ட் ஏன்னால் எமர்ஜென்ஸியாக என்ன சுட்டிவேஷன் வந்து எந்நேரத்தில் எங்கே இருப்போன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன உதவினாலும் நமக்கு மொபைல் தான் ஃபர்ஸ்ட்டு வேணும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சேஃப்டி முக்கியம் சேஃப்டி கியர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் அவசியம் கண்டிப்பாக பைக் சாதாரணமாக இங்கேன பக்கத்தில் போனாலுமே சரி அது கண்டிப்பாக முக்கியம் அது கண்டிப்பாக வேணும் ஸோ பைக்கிங்க்கு இதெலாம் மிகவும் அவசியமான ஒன்று தேங்க்யூ